நான் லாஸ்ட்டாக ஒரு ஹோம்தேட்ரு வாங்கினேன்

சௌண்டு க்ளாரிட்டி ஒன்றுமே இல்லை ரொம்ப ஃபுல் சௌண்டுலாம் வச்சோனா டர்ரு டர்ருனு ஸ்பீக்கர் கிழியிற மாதிரி சௌண்டு வருது பேஸ்ஸு சுத்தமாக இல்லை சோனினாவே ஒரு பேஸ் அப்படி இருக்கும் செவன் பாய்ண்ட் ஒன்று ஸ்பீக்கருன்னாய்ங்க ரெண்டு ஸ்பீ ஸ்பீ ரெண்டு தான் ஒர்க்காகுது ஃப்ரெண்ட்ல இருக்க ஒன்று தான் ஒர்க்காகுது அதுக்கப்பறம் பேக்ல இருக்க ஒன்று தான் ஒர்க்காகுது இடையில இருக்க ஒன்று சுத்தமாக இருக்க மூணு இது ஒர்க்காகமாட்டுது கேட்டால் செவன் பாய்ண்ட் ஒன்று அப்படின்றாய்ங்க கேஸு சுத்தமாக இல்லை ப்ளூடூத்ல கனக்ட் பண்ணோம்னால் அடிக்கடி டிஸ்கனக்ட்டுனு வருது அந்த ஒரு குவாலிட்டி ரொம்பவே ஒரு நாலு மீட்ரு தள்ளி இருந்துச்சினாவே ஸ்பீ செல்லை வச்சாவோ இல்லை டிவியை வச்சாலோ சௌண்டு குவாலிட்டி குறஞ்சி போயிடுது கட்டாயிடுது ஆட்டோமெட்டிக் டிஸ்கனக்ட்டாயிடுது ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ஃப் இது இல்லை ஸ் ஸ்மார்ட் டிவியில யூஸ் பண்றதுலாம் ரொம்ப கஸ்டமாக இருக்குது கொடுத்த காசுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு ஹோம்தேட்ரு இல்லை அப்படின்னும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதைவிட நல்ல பெட்டரான ஒரு ஹோம்தேட்ரை வாங்கி இருந்திருக்குலானு தோணுது தேங்க்யூ